ஆ சார் போலீஸ் மா இது இல்லை டே இது ரயில்வே ஸ்டேஷன் அவங்க இதுலிருந்து பேசுகிறீங்களா ஓகே சார் ஓகே சார் ஆக்ஸுவலாக என்னோடய ப்ராப்பர்ட்டியை வந்து தப்பாக எடுத்து மாற்றி வச்சுட்டேன் அதுக்கு என்ன சார் ஃபுரொஸீஜர் என்ன பண்ணணும் ஓகே ஓகே ஓகே இல்லை எந்த ரயில்வே ஸ்டேஷனா அது எல்லாமே வந்து இன்ஃபார்ம் பண்ணுமா உங்களுக்கு ஓகே ஓகே சார் நான் சொல்கிறேன் சார் நோட் பண்ணிக்கிறீங்களா இல்லை அதுக்கு ஃபார்மலாக கம்ப்ளைண்ட் மாதிரி வந்து கொடுக்கணுங்களா ஓகே இப்போ தாம்பரம் தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் என்னென்னால் சென் சென்னையில் இருந்து கன்னியாகுமரி போகிற எக்ஸ்ப்ரஸ் இது அந்த பெட்டி இருக்குங்கள்லே அதோடய நம்பர் வந்து கம்பார்ட்மெண்ட் நம்பர் வந்து ஜே நயன் ஆமாம் நம்பர் வந்து ப்ளாட்ஃபார்ம் எனக்கு ஞாபகம் இல்லை நம்பர் வந்து சீட் நம்பர் வந்து ஐ திங் ஃபாட்டி சிக்ஸு ஃபாட்டி சிக்ஸு ஃபாட்டி ஆக்ஷுவலாக ட்ரைனில்தான் நாங்கள் மிஸ் பண்ணிவிட்டோம் இப்போ இல்லை அங்கே அந்த பக்கத்து சீட்டு இந்தமாதிரி யாராவது செக் பண்ண முடியுமா இல்லை வேறு யாராவது அந்த போலீஸ் ஸ்டேஷன் தாம்பரம் போலீஸ் ஸ்டேஷனில் எதுவும் கொடுத்துருக்காங்களா அப்படி எதுவும் செக் பண்ண முடியுங்களா சார் ஓகே ஓகே இது என் நம்பர் தான் நீங்கள் கேட்டுவிட்டு கால் பண்ணுங்க ஓகேங்களா ஓகே ஓகே ஓகே உங்களோட நேம் சார் ஓகே ஓகே சரி ஓகே சார் ஃபார்மலாக எதுவும் கம்ப்ளைண்ட் எழுதிக் கொடுக்கணுங்களா சரி ஓகே ஷூயுர் சார் ஷூயுர் சார்

ஷூயுர் சார் ஷூயுர் சார் கண்டிப்பாக சார் கொஞ்சம் இதைமட்டும் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க சார் சரிங்களா ஏன்னால் உள்ளே ஜூவல்ஸ் அது இதெல்லாம் இருந்துச்சு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார் சரி ஓகேங்க சார் தேங்க் யூ சார்